எங்கள் ஊர்ல பார்த்திங்கனா இப்போது பொதுவாக ஊருக்குள்ளபார்த்திங்கனா குப்பையை போட்டாக்கா ஒரே இடத்துல எல்லாரும் ஒட்டுக்கா போடுவாங்கள் ஆனால் இவங்க எங்கனா கண்ட கண்ட இடத்துல குப்பையெல்லாம் போட்டு வச்சு அப்பப்ப நெருப்பு வச்சிவிட்டு ஊர் பூராக புகையா போயிடுது அதனால நிறையா இடத்துல சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த டிச்செல்லாம் பார்த்திங்கனா வச்சிக்கோங்களேன் அவ்வளோக்கா க்ளீன் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு டைமும் போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாலும் ஒரு டைமுக்கு மூணு தடவை சொன்னால் கூட வந்து யாருமே க்ளீன் பண்ண மாட்டிங்கிறாங்க டிச்செல்லாம் அப்படியே கிடக்கு அதையெல்லாம் யாரும் அள்ளவும் மாட்டேங்கிறாங்க போய் கம்பளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுல்ல அதனாலையும் நிறையா டைம் இது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அதுல்லாமல் வீட்டுக்கெல்லாம் கொசுவெலாம் அதிகமாக வருது இந்த தண்ணியெல்லாம் பல நாள் தண்ணியெல்லாம் வச்சிருக்கோம் வீட்டில வச்சிருக்கறவங்கள்லாம் அதை க்ளீன் பண்ணி வைக்க மாட்டிங்கிறாங்க அதனாலையும் கொசு நிறையா கொசு வந்து பரவுது நான் நிறையா டைம் போய் எல்லாருகிட்டையுமே கம்பளைண்ட் பண்ணியுமே யாரும் வந்து க்ளீன் பண்ண அதுதான் க்ளீன் பண்ணாமல் விட்றதுனால அதனாலையும் நிறையா ப்ராப்ளம் வருது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அதனாலையும் அப்புறம் இந்த இந்த ரோட்டு மேலேலாம் அசிங்கம் பண்ணி வச்சிடுறாங்க நிறையா இடத்துல போகிற வர வண்டியில் போகும்போது கூட பார்த்தாலே ஊர் ஃபுல்லாக எந்த பக்கம் பார்த்தாலும் ரோட்டு மேலேயேதான் அசிங்கம் பண்ணுறாங்க அதனாலையும் சுற்றுச்சூழல் நிறையா பாதிக்கப்படுது